உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போவோம் அங்கே போனால் எங்களுக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க அது எங்களுக்கு சரியாகவே போகாது அப்படி அங்கே போகி நாங்கள் மாத்தரை வாங்கி போட்டும் சரியா போகலை அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம் காரணம் என்னென்னா இவங்க வந்து சில இடங்களில் வந்து மரியாதையாக நடத்துவாங்கள் சில இடங்களில் வந்து எங்களை கவனிச்சுக்கவே மாட்டாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் தூய்மையாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதை நம்ம கேட்டாலும் நம்ம திரும்பி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாலே அவங்க எங்களுக்கு பதில் சொல்லமாட்டங்கள் அதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இடமும் நீட்டாக இருக்கும் நமக்கு என்ன கேட்டாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கள் ஆனால் பீஸ் அதிகமாகவும் இங்கேயுமே வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையுமே வந்து என்ன பண்ணுறாங்க இப்பெல்லாம் அப்படின்னா பாதிக்கு பாதி காசு கேட்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாராலேயும் கொடுக்க முடியாது அதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே போகி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இங்கே போனால் நிறையா அலக்கழிக்கறாங்கள் இங்கே போங்க அங்கே வாங்க இந்த இடத்துக்கு வாங்க நமக்கு சரியான முறையில் பதிலே அவங்க கூறமாட்டாங்கள் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த பாதி காசு செலவு பண்ணுறது முழு காசுமே அங்கே செலவு பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்ராக இருக்கும் அது தான் நமக்கு சவுகரியம்